ஊரில் கும்பாபிஷேகங்கும் பொழுது படம் வரைஞ்சி கோவில்ல எல்லோரும் சேர்ந்து வாதஸ்த்தானங்கிறது ஒன்று செஞ்சு அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை கோபுரத்தை ஒரு படமாக வரைஞ்சி அதை வச்சு அதுலேருந்து குருக்களை வரச் சொல்லி புரோகிதர் பண்ணி அதை செஞ்சு வச்சுட்டு அதன் பிறகு கோயிலை புதுப்பிப்பாங்க புதுப்பித்ததுக்குப் பிறகு யாகசாலை கட்டி யாக சாலையிலருந்து கோயிலுக்கு கடங்கள் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ நம்ம உறவினர்கள் அனைவரையும் வேண்டுனவங்களை எல்லாத்தையும் எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் இத்தனாந் தேதி கும்பாபிஷேகம் வாங்க அப்படினு சொல்லி வரவழைத்து எல்லோரும் வந்து மகிழ்ச்சியோடு அந்த கும்பத்தை கண்டு களிப்பாங்க அதே போல் ஒரு பெண்ணை ஒரு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணை போய் பார்ப்பாங்க பொண்ணை பார்த்து அவங்க அம்மா எப்படி அவங்க அம்மா எங்கே பிறந்தாங்க நமக்கு உறவா அவங்க உறவா அப்படினு ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சு நல்ல குடும்பமா என்றெல்லாம் பார்ப்பாங்க அதே போல் மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அவங்க என்ன குடும்பம் நல்ல குடும்பமா அவங்க அம்மா பிறந்தது எங்கே அவங்க எப்படி பட்டவங்க அவங்க நல்ல குடும்பமா அவங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது எத்தனை அண்ணன் தம்பி எத்தனை பேர் தங்கை எத்தன பேர் இதெல்லாம் விசாரிச்சி அதன் பிறகு அவங்க ஒரு தெளிவு பண்ணி பொண்ணை கொடுப்பாங்க கல்யாணத்தை பண்ணும் பொழுது எல்லோரும் வருவாங்க கும்பாபிஷேகம் திருமணம் கோவில் குளம் கோவில் குளம் தேர் திருவிழா கல்யாண காட்சி அந்த தேர் திருவிழாங்கும் பொழுது நம்ம பார்க்க முடியாதவங்களை எல்லோரையும் பார்க்க அந்த திருவிழாவில் பார்க்க முடியும் அதே போல் அந்த கல்யாண காட்சியில் எல்லோரும் வந்திருப்பாங்க அந்த கல்யாண காட்சியின் பொழுது பார்க்க முடியாதவங்களையும் பார்க்கத் தோணும் பார்க்க முடியும்